கேப் டிரைவராக இங்கே நான் வந்து காலையில் ஒ ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது நான் இங்கேருந்து லண்டன் போகிறேன் எனக்கு பதினொரு மணிக்கு ஏர்போர்ட் ஃபிளைட் எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் இங்கே போகணும் அப்போது நீங்கள் வந்து கரெட்டாக ந செவென் தர்ட்டிக்கு வந்தீங்கனால் கரெட்டாக இருக்கும் இங்கிருந்து போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் அங்கே டூ ஹவர்ஸ் ஆகும் பேக்ஸ்சு திங்ஸ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் உள்ள காராக எடுத்துகிட்டு வாங்க என்னோட எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி அப்படின்னு மூணு பேர் வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணிக்கோங்க கொ சொன்ன டயத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க